ஆ கால் வந்துருச்சு ஹலோ ஹலோ ஆ ஆமாங்கக்கா ஆ சரிங்கக்கா ஆ சரிங்கக்கா ம் சரிங்கக்கா ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கக்கா இன்னக்கு போட்ட கறி தான் உங்களுக்கு எப்போ வேணும்

ஆ ஓகேக்கா ஆ ஓகேக்கா ஆ சரிங்கக்கா அது எவ்வளோங்கக்கா அது எத்தனை கிலோ ஆ சரிங்கக்கா

எல்லாம் க்ளீனாக தான்க்கா தருவோம் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குங்கக்கா ம் இப்போ பிரியாணிக்கு போடுற மாதிரியே பெரிய பெரிய பீஸ்ஸாக வேணுமா இல்லை குழம்புக்கு போடுற சின்ன பீஸாக வேணுமாக்கா ஆ

சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்கக்கா நீங்கள் கேட்க கேட்கற டைம் விட முன்னாடியே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோங்க ஆ இங்கே கறிலாம் நல்லாவே இருக்குங்கக்கா நல்லா க்ளீனாக தான் இருக்கும் ஆ சரிங்க ம் எப்போ வேணும் எத்தனை மணிக்கு வேணும் ஆ சரிங்க ஆ சரிங்க நீங்கள் அட்வான்ஸு எப்படி எப்போ தரீங்க ஆ இல்லைங்க நீங்கள் நாளைக்கே கொடுத்துருங்க அட்வான்ஸை நாளைக்கு கொடுத்துருங்க அப்புறம் மீதி பேமெண்ட்டு சிக்கன் வாங்கக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க ஆ நான் உங்க நீங்கள் கேட்ட டைம் விட முன்னாடியே கொடுத்துட்றேங்க நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு டைமு வாங்குறீங்க கறி நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்லாம் எங்களையே கூப்பிடுங்க ஆ சரிங்க ம்